லாங்குவேஜுன்னு எடுத்துக்கிட்டோம்னால் ஒவ்வொரு கிராமப்புறத்துலேயும் சரி ஒவ்வொரு ஏரியாவுலேயும் சரி ஒவ்வொரு ஸ்லாங் பேசுவாங்க எப்படின்னு சொன்னோம்னால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ மதுரைக்காரவங்கன்னா நம் அவர்களோட ஸ்லாங்கே வேறு மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர் ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும் தஞ்சை டிஸ்ட்டிக் ஸ்லாங் வந்து வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்லாங் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் மாறும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ தஞ்சை டிஸ்ட்டிக்கில் உள்ளவங்க வந்து மதுரை சைடு போனாங்கன்னால் அவங்க பேசுவது நமக்கு புரியாது அதேமாதிரி அவங்க பேசுவது நமக்கு புரியாது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு என்னாடா இதுக்கு போய் ஏன் இப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்ங்கிற மாதிரி நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் இந்த மாதிரி பேசும்போது ஒவ்வொருத்தவங்க ஸ்லாங்கும் ஒவ்வொரு டிஸ்ட்டிக்குக்கும் ஒவ்வொரு இதுக்கும் மாறும்